ஹலோ சொல்லுங்கம்மா ஆ

உனக்கு எத்தனி கிலோ வேணும் நின்ன ஆ பார்த்து போட்டுக்கொடுக்குறேன் தரமான மஞ்சள் தான் நல்லாயிருக்கும் பார்த்து உங்களுக்கு போட்டுக்கொடுக்குறேன் மஞ்சள் வெலை நீ ஒன்று போ போட்டுக்கொடு இரநூறுபா போட்டுக்கொடுக்குறேன் வாங்கம்மா இல்லை இன்னும் கொஞ்சம் கொறச்சு கொடுக்கவா ஆ சரி கொறச்சு கொடுக்குறேன் வாங்க ஆ நேரில் வாங்க

ஆ சேர் தரமான மஞ் ஆ நீ நேரில் வாங்க நான் பார்த்து போட்டு பேசி கொடுக்குறேன் கம்மி பண்ணி நீ பொருளு நல்லாயிருக்கும் எங்கள் கடையில் ஆ

நீ நம்பிக் நம்பி வரலாம் எங்கள் கடையில் எல்லா பொருளுமே நல்லாயிருக்கும் நீ வந்து நம்பி வாங்கிட்டு போகலாம் நீங்கள் நேரில் வந்து பொருள பார்த்துட்டு வாங்கிங்க சரியா ம் செரி ஓகே